இப்போ எங்கள் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கலாச்சாரக் திருவிழாக்கள் வந்து நிறையா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு திருவிழாக்கள் கண்டிப்பாக நடந்துக்கு நடந்து நடத்துகிறோம் இப்போது பார்த்தோம்னா சின்ன கிராமமாக வந்தாலும் அதுலியே ஒரு கோயில் வச்சுதான் நாங்கள் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருவிழா நடத்துவோம் இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னால் காரைக்குடி எடுத்துக்கிட்டோம்னால் காரைக்குடி ஸ்ரீ லலிதா முத்துமாரி அம்மன் கோயில் திருவிழா அது செம்ம திருவிழா எட்டு நாளும் சூப்பராக நடக்கும் உலக மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச திருவிழா அதேமாதிரி பார்த்தோம்னா தேவோட்டையில் பார்த்தோம்னா கோட்டூர் முத்துமாரி அம்மன் கோயில் திருவிழா அதுவும் எல்லாருக்குமே ரொம்ப பேமஸ்ஸான திருவிழா இங்கிட்டு பார்த்தோம்னா காலாண்டு கோயிலு பெரிய கோயில் திருவிழா அங்கே கொல்லங்குடி எட்டூரியார் காளி திருவிழா ஆடி பதினெட்டு ஆடி ஒன்றாந்தேதி முதல் ஆடி முப்பதாம் தேதி வரை கொல்லங்குடி முத்துமாரி அம்மன் கோயில் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கும் இங்கிட்டு பார்த்தோம்னா திருவெற்றியூர் பாதம்பரியா கோயில் திருவிழா இந்தமாதிரி எங்கள் சிவகங்கை மாவட்டத்தை சுற்றி கோயில் திருவிழாக்கள் செம்மையாக நடக்கும் சூப்பர் என்ஜாய் பண்ணுவோம் சிவகங்கை மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னாவே வீர மங்கை வேலுநாச்சியார் பிறந்த ஊர் அதுக்கேற்ற மாதிரியே நாங்கள் பெண்கள் அனைவருமே வீரத்தோடு இருப்போம்